சொல்லுங்கள் யார் எஸ் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே ஆ நாங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கோம் ஓகே நீங்கள் என்ன கேட்குறிங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் ஓட அட்னன்ஸ ரெக்கார்ட் பண்ணி தர்றதுக்கு ஒரு ஆப் தானே கேட்குறிங்க ஓகே டன் அது முடியும் எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னால் ஸடூடண்ட்ஸ் ஓட டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு செண்ட் பண்ணணும் அவங்களோட நேம் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு எல்லாமே அவங்களோட இமெயில் அட்ரெஸ் ப்ராப்பராக எல்லாமே நீங்கள் செண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அதில் வந்துட்டு யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அதை போட்டு அவங்க வந்துட்டு லாகின் பண்ணி அதில் வந்துட்டு ஸ்டூடண்ட் ஓட இன் டைம் அவுட் டைமெலாம் போட்டு டெய்லி அட்னன்ஸை அதில் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் ஓகேவா ஓகே நாங்கள் என்னென்னு ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறோம் ஆ எஸ் இந்த நம்பருக்கு எல்லாத்தையும் செண்ட் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ்ஸெலாம் பர்ஃபெக்ட்டாக அமுச்சிடுங்க ம் ஓகே ஓகே